எங்கள் வயலில் வந்துட்டு நெல்லும் கம்பு சோளம் இதெல்லாம் வளச்சி இருக்கோம் நெல்லில் வந்துட்டு வெட்டு கிளி இந்த மாதிரி நறைய வந்து பயிர்களை நாஸ்தி பண்ணி இருக்குது என்ன வண்டு இது நண்டு இந்த மாதிரி நிறையா சைடுலாம் போய்ட்டு பட படையா பண்ணி நெல்கள நறையா வேஸ்ட்டு பண்ணி இருக்குது பார்த்தா மாடு இந்தமாதிரி எல்லாம் கடித்து நெல்லெல்லாம் வேஸ்ட்டு பண்ணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் புல்லு வந்து அதிகமாக பதரே வர்றது கிடையாது அது வந்து இந்த இந்த பதரு மாதிரி வேஸ்ட்டாக போய்டும் அந்த இதில் எங்களுக்கு ஒழுங்கான வெளைச்சலே இல்லை பாதி வண்டு பாதி இது நறையா யூரியா ஒரம் இது மாதிரி நறையா டிரை பண்ணோம் அப்பயும் அந்த இது வர வேண்டிய பதுரு மட்டுந்தான் வரும் அந்த மாதிரி மக்கா சோளத்தில் வந்து பாத்தோனா மக்கா சோளத்தில் பாதி இது வண்டு இருக்கும் பாதி இதில் காக்கா அரித்து பாதி இது எல்லாம் கீழே விழுந்துடும் பாதி இது சொத்தை ஆன இதா இருக்கும் அந்தமாரி அப்றம் சோளத்தில் பார்த்துட்டா சோளத்தில் வந்து வண்டு சோளத்தில் வண்டும் இருக்கும் காக்காவும் கொத்தும் அவ்வளோக்கு அந்த இதில் பார்க்க முடியாது போட்ட முதலை எடுக்க முடியாது அதில் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும்